ரியா ஜுவல்லர்ஸுங்களா நாங்கள் திருப்பத்தூரிலேருந்து கால் பண்ணுறோம் நேற்று உங்களது ஆட் பார்த்தோம் டிவியில் நியூ ஷாப் ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு ஆ உங்களதில் கலெக்ஷன்ஸெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணோம் டிஸ்கவுண்டெல்லாம் எவ்வளோ போடுறீங்க கோல்டுக்கு

வேறு எந்தமாதிரி இதெல்லாம் இருக்குது நிறையா இருக்குதுங்களா கலெக்க்ஷன்ஸு

இல்லை முகப்பு செயின் தான் பார்க்கலான்னு இருக்கோம் அது ஸ்டார்ட்டிங் எந்த கிராமிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எத்தன எவ்வளோ கிராமிலேருந்து ம் ம் இல்லை பார்க்குறோம் நாங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நேர்லேயே கூட வந்து பார்க்குறோம் நாங்கள் சரி விசாரிச்சுக்கலாம் எவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக கால் பண்ணிணோம் ஆ ம் சரிங்க